ஹலோ மெட்ரிக் கேபுங்களா இந்தமாரி நான் ஏற்கனவே ஒரு கேப் புக் பண்ணியிருந்தேன் ஆனால் இப்போ அது வேண்டாம் கேன்சல் பண்ண சொல்லிவிடுங்க இல்லை எனக்கு வேறு நான் புக் பண்ணேன் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுறேன் டிரைவருக்கு ஃபோன் பண்ணி பாக்கிறேன் ஆனால் அவங்க ரொம்ப நேரமாக வரவே இல்லை அதனால நான் வேற கேபுக்கு டிரை கால் பண்ணி நான் கேப் வந்துடுச்சி நானும் போய்ட்டேன் எனக்கு அந்த கேபு வேணாம் நான் வேணாம் நான் கேன்சல் பண்ணிடுறேன்